இந்தியாவை ஃபோட்டோ எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த தாஜ்மஹால் டெல்லியில் இருக்கிற தாஜ்மஹாலை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அது அழகாயிருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற சன் ரைஸ் ஆகிற சன் ரைஸ் ஆகிறத ஃபோட்டோ எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை சன் ரைஸ் ஆகிறப்போ ஃபோட்டோ எடுத்தால் அது இன்னும் சூப்பராகருக்கும் கொடைக்கானலில் வந்து மலை வியூவில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறப்போ இன்னும் சூப்பராகருக்கும்